நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறோம் படிப்பு பார்த்தீங்கன்னா சிட்டியில் முதல் நல்லாருந்துச்சு படிப்பு முதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிட்டாகவும் இருந்துச்சு டீச்சருங்களை பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் ந ஸ்டூடெண்ட்டு நடுங்குவாங்க இப்போ அப்படி இல்லை படிப்பு கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்பே சுத்தமாக இல்லை நாங்கள் ஒரு சின்ன கிராமல கிராமத்தில்தான் இருக்கோம் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் டீச்சருங்களும் வர்றதுல்லை பிள்ளைங்கள அனுப்ச்சு விட்டாலும் என்ன படிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வீட்டுக்கு வந்தால் புக்கும் எடுக்கிறது இல்லை கேட்டால் டீச்சருங்களே வரலைன்னுதான் சொல்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ப பிள்ளைங்கள்ட்ட படிப்பே இல்லாமல் போயிருச்சு